தொழில்நுட்பம் முன்னேற்றம் வந்து என்னா ஆயிருக்குன்னா எல்லா எல்லா வேலையும் வந்து ஈஸியாக மு முடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு இப்போ இப்போ அதனால என்னாச்சின்னா நம்ம எங்கியாவது ஃபோன்லயே வந்து நம்ம எங்கியாவது வெளியே போனும்னா ஹோட்டல் ரூம் புக் பண்ணுறது கேப் புக் பண்ணுறது நம்ம எதாவது பிஸ்னஸு யூஸ் பண்ண மாதிரி பார்த்தன்னா எதாவது எதாவது பிரைஸு புராடக்ட் பிரைஸ் பார்த்தா எல்லா இடத்துல என்னா பிரைஸ் இருக்கு இன்னிக்கோட நிலவரோம் என்ன எதாவது நம்ம ஆர்ட்ரு பண்ணுனாக்கூட ஈஸியாக ஃபோன் பண்ணி நம்ம என்னான்னா தேவை இருக்கோ எல்லா ஆர்டரும் போட்டுக்கலாம் அதேமாதிரி நீ பார்த்தா ஆன்லைனில் வந்து ஷாப்பிங் பண்ணலாம் எதாவ ட்ரெஸ்ஸு வேணுமா இல்லை எதாவது துணி வேணுமா எதா மொபைல் வேணுமா வீட்டுக்கு அத்தியாவசிய தேவைப்பட்ற காய்கறியில இருந்து மளிகை சாமான் வர்லையும் ஆன்லைன்ல போட்டுக்கலாம் நம்ம அதேமாதிரி வந்து மொபைல்னாலே வந்து என்ன நம்ம வந்து சினிமா தேட்டர்க்கலாம் போ தேவையே இல்லை ஃபோன்ல மொபைல் பார்த்துக்க மூவி பார்த்துக்கலாம் அதேமாதிரி தூரமாக இருக்க மக்களுக்கிட்டல்லாம் வந்து வீடியோ காலில் வந்து நம்ம பேசிக்கலாம் அதேமாதிரி வந்து நம்ம வந்து ஈபி பில்லு ஈபி பில்லுன்னா ஆன்லைன்ல பி ஈபி பில் கட்டிக்கலாம் ஃபோன் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் வீட்டுக்கு டிவிக்கு வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் இப்போ கேஸ் வேணும்னாக்கூட ஆன்லைன்ல புக் பண்ணிக்கலாம் எடுத்துட் போய் நம்ம கேஸ் ஆஃபீஸ்க்குப் போயிவிட்டு ரி இது எழுத்திவிட்டு வர்ணும்னு அவசியம் இல்லை வீட்டில் உக்காந்த படியே வந்து நமக் என்னென்ன வீட்டு ஆத் அத்தியாவசியப் பொருட்கள் எதா தேவை இருக்கோ இல்லை மொபைல் ரீசார்ஜ் இருக்கோ இல்லை எலக்ட்ரிக்சிட்டி பில்லு இருக்கட்டும் எல்லாமே வந்து நம்ம ஆன்லைன்ல வந்து யூஸ் பண்ணிக்கலாம்